எனக்கு என்னோட மொழி உள்ளுர் மொழி நான் வந்து தமிழ்நாடுதான் எனக்கு தமிழ்மொழிதான் எங்கள் ஊர் பக்கம் மொழி வந்து கொஞ்சம் சிலாங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸ்லாங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குனால் ஒரு ஒரு இதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லாங் மாறுன்னு சொல்வாங்களே அது மாதிரி எங்கள் ஊருக்கு இருக்கிற இதுக்கு ஸ்லாங் மாறும் சில பேர் வந்து இங்கிட்டு வரீகளா இங்கே வார இங்கே வாங்கன்னு சொல்கிறதுக்கு இங்கிட்டு வரீகளா அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் இங்கே வாக வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒவ்வொரு இதுக்கு ஏற்ற மாதிரி இது மாறும் எங்கள் ஊர் ஸ்லாங்கிலே எங்களுக்கு சேனலெலாம் இருக்குது டிவியில் இருக்குது டிவிலெலலாம் நாங்கள் தமிழ்நாட்டில் சில சேனல் இருக்குது மோஸ்ட்லி எங்கள் கிராமத்திலேயே ஒரு சேனல் இருக்குது அது ரொம்ப பிடிக்கும் அந்த சேனல் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அந்த சேனல் ரொம்ப பிடிக்கும் அது நான் எங்களுக்கு பிடிச்சமான இது கேட்டுப்போம் பிடிச்சமான இதெலாம் பாட்டு கேட்டுப்போம் இதெலாம் கேட்டு அடிக்கடி கால் பண்ணி பாட்டெலாம் கேட்டுப்போம் அதில் வந்து தமிழ்தான் அதில் நியூஸ்ஸும் வாசிப்பாங்க நியூஸ் வாசிக்கும் போது தமிழில் தான் வாசிப்பாங்க தமிழ்னால் எங்கள் பக்கத்தில் உள்ள முக்கியமாக கேஷுவலாக பேசுகிற மாதிரி தான் நியூஸில் வாசிக்கிற அந்த அளவெல்லாம் பேச மாட்டாங்க கேஷுவலாக அங்கங்கே நடக்கிறத எங்கள் கிராமத்துக்குள்ளே வட்டார எங்கள் மாவட்டத்துக்குள்ளே நடக்கிறத உள்ளுர் மாவட்ட செய்தி மாதிரி போட்டுக் காட்டுவாங்க மெயினான இடத்துல இது நடந்திருக்குது இந்த கோயிலில் கும்பாபிஷகம் நடந்திருக்கு இந்த கோயிலில் ஃபங்க்ஷன் நடந்திருக்கு இங்கே இது மாதிரி வந்திருக்காங்கனு மெயினாக சொல்லுவாங்க பொதுவாக எடுத்துக்கிட்டோனால் தமிழ் மொழியில் தான் இப்போ தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி தமிழ் மொழியில் தான் நியூஸ் பார்ப்பாங்க நியூஸ் தமிழ் மொழியில் தான் பேசுவாங்க ஹிந்தி இங்கிலீஷ் அந்த மாதிரி ஹிந்தி இங்கிலீஷ் மலையாளமெலாம் அவங்க பிடிச்சிருந்துதுனா அவங்க வேறு சேனல் வச்சுதான் பார்ப்பாங்க மற்றபடி உள்ளுர் தமிழ்நாட்டில் பொருத்தவரைக்கும் தமிழ் சேனலில் மட்டும்தான் நியூஸ் தமிழில் தான் ஓடும் தமிழில் தான் அதிகமாக நியூஸ் போகும் ஓடும் ஓடிகிட்டிருக்கும் அதே மாதிரி வெளி இதில் போனாலும் நமக்கு தமிழ் தான் இப்போ எந்த சேனல் தமிழ் சேனல் எடுத்துக்கிட்டாலும் நியூஸ்ன்னு எடுத்தால் தமிழில் தான் நியூஸ் வாசிப்பாங்க அதர் லாங்குவேஜ்லெலாம் வாசிக்க மாட்டாங்க எங்கள் உள்ளூரில் எங்கள் உள்ளூரிலேயே எங்கள் ஸ்லாங் ஏற்ற மாதிரி ஸ்லாங் சொல்வது எப்படின்னா புரியும் எங்கள் வட்டார மொழி சில வார்த்தை மாறுபடும் இப்போ சில ஊரில் கோழி அடை வைக்க சொல்லுவாங்க அடை வைக்கணுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் வலை வைக்கணும்போம் அவையம் வைக்கணும்போம் அது மாதிரி சில ஊருக்கு ஏற்ற மாதிரி இதுமாறும் எங்கள் ஊரில் கொசு சில ஊரில் பக்கம் கொசு கடிக்கு கொசுன்னு சொல்லுவோம் சில ஊரில் அதை சுள்ளான்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் இப்போ எங்கள் ஊரில் வந்து கடலய வந்து கடலக்கா அப்படிம்போம் சில பேர் ஊரில் மல்லாட்டிப் பயிர் மல்லாட்டை அப்படிம்பாங்க அது மாதிரி நிறையா சொல்லலாம் அந்த எங்கள் ஊருக்கு அவங்க அவங்க எங்கள் ஊருக்கு ஏற்ற மாதிரி எங்கள் ஊரில் சேனலில் உள்ளூர் சேனலில் இருந்து இருக்குது அந்த சேனலில் இது மாரிலாம் ப இது பண்ணுவாங்க அந்த செய்தி தமிழில் தான் செய்தி வாசிப்போம் செய்தி எல்லாமே வாசிப்பாங்க அதாவது எங்களுக்கு எந்த கிராமத்தில் புரிகிற மாதிரி எல்லாேருக்குமே பார்த்தா எல்லாேருக்குமே தமிழில் தான் அதிலயும் தமிழில் தான் ஓடும் பார்த்தா எல்லாேருக்குமே புரியும் மற்றபடி வேறு லாங்குவேஜ்ஜில் அதர் லாங்குவேஜ்லெலாம் பேசமாட்டாங்க தமிழில் தான் அதிகமாக பேசுவாங்க நன்றி